நகரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் நகரங்களில் மெயினாக இந்த குழந்தை தொழிலாளர்ங்கிறது இந்த பனியன் கம்பெனி இந்த டீக்கடை அப்பறம் பங்க்கு பெட்ரோல் பங்க்கு இந்தமாதிரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இது வந்து என்னன்னா எங்களோட தேவை வந்து பூர்த்தி செய்ய முடியிறதில்ல வீட்டில் இந்தமாதிரி பிரச்சனை ஆகுறதினால அவங்க பூர்த்தி செய்ய முடியாமல் அதுப்போக அவங்க ரொம்பவும் வறுமையாக இருக்கறதினால வேற வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவேண்டியதாக இருக்கு இதனால் வந்து கல்வி ரொம்பவும் அவங்களுக்கு பாதிப்படையுது இதனால் என்னன்னா அந்த குழந்தை தொழிலாளர்ங்கிற இதை வந்து நம்ம முடித்திட்டோம் அதை வந்து தீர்வு காண்பிச்சிட்டோம்னா நம்ம அதிலேருந்து குழந்தைகளை மீட்டெடுக்கலாம் அதுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து மொதலில் வறுமை இல்லாமல் நம்ம நாட்டை வந்து முன்னேற்றணும் அதுக்குண்டான வழியை பாத்தோம்னாவே நம்ம குழந்தைகள்லாம் படிக்கிறக்கு அடுத்தடுத்த இதுக்கு போய்டலாம் நல்லா முன்னேறலாம் நாடும்